ஹலோ சார் வணக்கம் சார் நீங்கள் தான் ஃபோன் பண்ணிருக்கீங்க என்ன சார் வே நம்ம எஸ்ஆர்என்ல ஐஸ்கிரீம்ஸு இந்த ஐட்டம்ஸ் தான் சார் நாங்கள் இது பண்ணுறோம் மெயினாக இது பண்ணுறது

ஆ கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஃப்ளேவர் கிட்டத்தட்ட இருக்கும் சார் இந்த அதில் வந்து ஆ அதில் வந்து எங்களோட ஸ்பெசலில்னு பார்த்தீங்கன்னா எங்களுது வந்து கோக்கனட் நல்லாருக்கும் அடுத்து வந்து நாங்கள் வெண்ணிலா போடுறது வந்து நல்லா இது பண்ணுறோம் ஆனால் மற்ற டிமாண்ட் வந்து ஜாஸ்தி எங்கள் இதில் பேமஸ்ஸும் அதேபோல் அதேவே நல்லா பேமஸ்ஸான ஐட்டம் வந்துன்னு பார்த்தீங்கன்னா அது தான் ம்

ஓகே சார் ம்

ஒரு பல்க்குக்கு வந்து ஐஸ்கிரீம் வந்து

ஓ ஓ நாங்கள் வந்து மினிமம் வந்து ஃபைவ் லிட்டர் வரைக்கும் அதான் மேக்ஸிமம் ஃபைவ் லிட்டர் வரைக்கும் இது பண்ணுவோம் சார் அது பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து எங்கள் இதில் வந்து கொஞ்சம் ப ப்ரைஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நாங்கள் மெயின்டென் பண்ணுறதுனால ப்ரைஸும் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் மற்றத கம்பர் பண்ணையில் இத வந்து இது வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் ஓரியண்டட் நாங்கள் பண்ணல இது ஆக்ஷுவலி என்னென்னா ஹோம்மேடு இருக்குல்லையா ஆமாம் ம் அந்த மாதிரி வாய்ங்க்கலாம் அதாவது மினிமம் வந்து வ ஃபைவ் ஹண்ட்ரேடு கிராம்லேருந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் ம் ம் அந்த மாதிரியும் வாய்ங்க்கலாம் சார் நீங்கள் அதாவது நார்மலாக பார்த்தீங்கன்னா மினிமம் ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரு பத்து ரூவா பாஞ்சி ரூவா மேக்ஸிமம் பதினஞ்சு ரூவா அந்த ரேஞ்சு வரும் ஒரு நம்ம இது சா அதே ஒரு லம்ப்பாக சப்ளே பண்ணையில் அந்த ரேஞ்ச் வந்து கொஞ்சம் ஸ்கூ இதுக்காக ஆ ஒரு ஸ்கூப் இது பண்ணுறோம் இல்லையா அந்த ஸ்கூப் வந்து இது பண்ணையில் வந்து பதினஞ்சு ரூவா வரைக்கும் நாங்கள் இது பண்ணுறோம் ஏன்னா எங்களுது வந்து அதான் அந்த ஹோம்மேடுங்கிறனால குவாலிட்டி நல்லா மெயின்டென் கொடுக்கறோம் நாங்கள் எங்கள் இதில் வந்து வந்து

ஓகே

குவாலிட்டி நாங்கள் பக்காவாக நாங்கள் கொடுக்கறோம் நீங்கள் வந்து வ வந்து நீங்கள் வந்து ஒரு நாள் வந்து நேராகவே பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்ததுக்கப்பறம் நீங்கள் எங்களுக்கு இது பண்ணுங்கள் சரிங்களா ஓகே சார் தேங்க் யூ